இப்போ வந்து நாங்கள் நடுவை இப்போ வ ஐப்பசி மாசம் நாற்று விடுவாங்க ஐப்பசி மாசம் நாற்று ப பத்து தேதிக்கு விட்டோனா ஐப்பசி மாசம் விட்டாங்கன்னா கார்த்திகை மாசம் நடுவு போடுவாங்கள் கார்த்திகை மாசம் நடுவு போட்டாங்கன்னால் அதுலேருந்து இப்போ போயிட்டு இப்போ திருப்புனா முடிஞ்சி போய்ச்சி இப்போ நெல்பயிரை அறுத்து முடிச்சிட்டோம் ஈ அது வந்து நாங்கள் வந்து என்னான்ன அதுக்கு செய்ய வேண்டும் முறன்னா பத்து நாளக்கு பதினைஞ்சி நாளக்கு ஒருவிட்டு பா இருபது நாளக்கு நல்லா போனால் களைப் பறிப்போம் பிறவு யூரியா ஃபஸ்ட்டே அடிலேயே நாங்கள் வந்து க உரம் போட்டுருவோம் ரெண்டாவது வந்து களைப் பரிக்கிற டைமில் கொஞ்சம் பா இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் அமோ குருனை அமோனியா இதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து போடுவோம் அப்புறம் வந்து எதுக்கு இதெல்லாம் பூராமே நாங்கள் கலந்து எல்லாத்தையும் போட்டால் தான் அந்த பயிரு நல்லாயிருக்கும் கலந்து போட்ட பிற்பாடு அப்புறம் திருப்புலும் வந்து களைப் பிரிச்சி உடனே யூரியா ரெண்டு வாட்டி ஒருவாட்டி போடுவோம் ஒருவாட்டி போட்டு திரும்புலும் இன்னொரு வாட்டி நல்லா பயிர் திடமா வந்த பிற்பாடு இன்னும் ஒருவாட்டி யூரியா போடுவோம் அப்புறம் மருந்தும் ஃபஸ்ட்டு ஒருவாட்டி அடிப்போம் அப்புறம் நல்லா கல்லு குலுங்க கல் வந்த பிற்பாடு அப்போ ஒருவாட்டி அடிப்போம் இப்போ வந்து அப்புறம் என்னாயிருக்குது மல்லாட்டை இப்போ அதில் தான் ம எரிச்சோம் எரிச்ச பிற்பாடு இப்போ மல்லாட்டை வந்து உடச்சி கரெக்டாக மல்லாட்டை போடணும் அந்த உரம் வாங்காந்து போட்டு நல்லா உடச்சிவுட்டு துல்லுபுய்தாக்கி பாத்தி கட்டி மல்லாட்டை போட்டு அதை எரிக்கணும் எரித்து அதேமாதிரி உரம் நல்லா போட்டால்தான் நமக்கு மாசல் ஒரளவுக்கு நம்மளுக்கு விளையும் இல்லைனா நம்ம உரம் கிரம் எதுவுமே தீனி சுத்தமாக எருவு எதுவும் போட்லைனா அதுப்போட்ட வேரம் கூட வராது நீ தண்ணி கட்டினாலும் அந்த வேஸ்ட்டு தான் நம்ம விவசாய தெய்வத்ல